தை பிறந்தால் வழி பிறக்குன்னு சொல்வாங்க அந்த தை மாதத்துல ஃபுல்லாக முருங்கக்காய் கத்திரிக்காய் தக்காளி அந்த இதெல்லாம் போடுவாங்க ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுறப்போ பயிரெல்லாம் போடுவாங்க ஆடி மாதம் வந்துவிட்டு இது பண்ணும் காற்று நல்லா அடிக்கும் அப்படின்றதுக்காக அதெல்லாமே போடுவாங்க அப்போ தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்தமாதிரி எல்லாமே போடுவாங்க அதேமாதிரி பங்குனி மாதம் பங்குனிமாதம் வந்துவிட்டு இந்த என்னனா பங்குனி மாதம் வந்துவிட்டு கத்திரிக்காய் தக்காளி வெண்டக்காய் அந்தமாதிரிலாம் போடுவாங்க அப்பறம் சித்திரை வைகாசியில வந்துவிட்டு வெண்டக்காய் கொத்தவரங்காய் அப்புறம் இதெல்லாமே போடுவாங்க ஆடி மாதம் முடிஞ்சு பங்குனி சித்திரை தை மாசியில எல்லாம் கடலை போடுவாங்க எங்கள் ஊர் சைடு எல்லாம் நிறைய கடலை போடுவாங்க